ஆ சொல்லுங்கம்மா ம் உங்கள் பேர் நீங்கள் எங்கேருந்தும்மா பேசுகிறீங்க சொல்லுங்கம்மா எத்தனை நாள் தள்ளிப்போயிருக்குது லாஸ்ட்டாக நீங்கள் எப்போது மென்சஸ் ஆன டைமிங்கு ஓகேம்மா நீங்கள் வரும்போது உங்களுக்கான ப்ரக்னன்ஸி கிட்டை எடுத்துட்டு வந்துடுங்க ஓகேங்களா இங்கே வந்தோடன்னே நம்ம அதை செக் பண்ணி பார்த்துட்லாம் இன்கேஸ் நீங்கள் வந்து டெஸ்ட்டில் பாசிட்டிவ்னு வந்துடுச்சின்னால் இங்கே காடு போட்டுக்கொங்க மந்த்லி செக்கப்புக்கு வந்துடுங்க இது மூலயமா நம்ம பிபி அண்ட் சுகர்ஸ்லாம் செக் பண்ணிகிட்டே இருக்கலாம் மந்த்லி மந்த்லி செக் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்போதான் பேபியோடய க்ரோத்திங் லெவல் எவ்வளோன்னு தெரியும் ப்ளஸ் நீங்கள் நாங்கள் கொடுக்குற அந்த போலிக் ஆஸிட் டேப்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள் அது பேபியோடய ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் சரிங்களா இப்போ இது எத்தனாயாவது குலந்த உங்களுக்கு சரி ஓகேங்க உடம்பை ஹெல்த்தியாக வச்சிக்கொங்க ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்துக்கு வந்து உங்களுக்கான வாமிட்டிங் சிம்டம்ஸ்லாம் இருக்கும் பட் டே பை டே வந்து அதை வந்து ஆஸ்யூஷ்வலாக மாறிடும் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து எப்போது ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ எப்போவுமே தேர்ஸ்டே ஆனாக்கா இங்கே வந்து கன்சீவ்வான லேடிங்களுக்கு வந்து செக்கப் பண்ணுவாங்கள் அன்றைக்கு நீங்கள் வாங்க நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு கார்டு போட்டுடலாம் ஓகேதானம்மா ஓகே டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ஓகேம்மா